லாஸ்ட்டாக வந்து நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒன்று வாங்கினோம் அது வாங்கிறத்துக்காக பல ஒரு ரெண்டு மூணு கடைங்களுக்கு நாங்கள் ஏறி இறங்குனோம் என்ன கம்பெனி எல்ஜி கம்பெனிஸ் அந்த மாதிரி ஒரு சில ஒரு நாலஞ்சு கம்பெனிங்க பார்த்தோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எல்ஜி கம்பெனி ஒரு நல்லா கம்ஃபர்ட்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது அதில் அந்த எல்ஜி கம்பெனி தான் நான் வந்து நம்ம ஏரியாவிலையே ஒரு கடையில் வந்து வாங்கினோம் அவங்களும் வந்து கம்ஃபர்ட்டபுளாக வில ரீசனபுலாகவும் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இது வாங்கிறத்துனுடைக்கான நோக்கம் என்னென்னா நாங்கள் எல்லாேருமே கொஞ்சம் வெளியில் இது பண்ணுறதுனால எங்கள் ஒய்ஃப்ப ஒய்ஃப்பாலும் ஒய்ஃப்போட அம்மாவாலும் சரியாக துணி துவைக்க முடியதில்ல அதனால் அவங்களுடையக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கணும் நாம் அப்போதான் டக்குன்னு ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகமுடியும் அப்படின்ற ஒரு காரணத்துனால் நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம் ரொம்ப நாளாக ப்ளான் பண்ணி இப்போதான் வாங்கினோம் ஆனால் அந்த கடையில் வந்து ரொம்ப நல்லாவே எங்களுக்கு ச பண்ணி கொடுத்தாங்க டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க சிறப்பாக இருக்குது அந்த கடையை பற்றி நாங்களும் வெளியில் சொல்லி மக்களை அந்த கடையில் போயிட்டு எல்ஜி நல்ல வாங்கிறத்துக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிணோம்